நான் வாஷிங்மிஷினில் வாங்கும்போது சில சட்டைங்களில் இருக்க காலரில் அந்த மாதிரி இடத்துங்கள்லலாம் சரியாக அழுக்கு போவதில்ல கொஞ்சம் நல்ல ட்ரை கிளீனிகில் இது பண்ணுற மாதிரி நம்ம துவைச்சு இது பண்ணுறோமே அவ்வளோக்கு வாஷிங் மிஷின் வந்து அவ்வளோ க்ளீயராக வந்து சுத்தமாக ஆக்கிறதில்ல அது ஒரு பிரச்சின இருக்குது இதை நம்ம செட் பண்ணும்போதே ரொம்ப சிரமப்பட்டுதான் செட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னால் இதை பற்றி நம்மளுக்கு தெரியாததுனால்